சரி நாங்கள் சில செய்யறது சில செய்யும்போது நாங்கள் எல்லாம் வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணி தான் எல்லாரும் விரதம் இருந்து முத முதல்ல ஆரம்பிப்போம் அப்புறம் ஆரம்பிச்ச பிற்பாடு வீட்டுக்கெல்லாம் வரும்போதே குளிச்சிவிட்டு தான் கோயிலுக்கே போவோம் அங்கே வந்து நாங்கள் எல்லாருமே அசைவமெல்லாம் சாப்பிட மாட்டோம் மற்றபடி காலில் செருப்பு அணியமாட்டோம் அதாவது காவி உடை மட்டும்தான் அணிஞ்சு மேல் துண்டு மட்டும்தான் போர்த்திருப்போம் சட்டையெல்லாம் அணியமாட்டோம் இடுப்பில் துண்டு கட்டிகிட்டு தான் உள்ளேயே நுழைவோம் அந்த மாதிரி பல இருக்கும்போது ஒரே ஒரு வேளை சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவோம் அப்படி இருக்கும்போது எனக்கு பிரஷர் இருக்கு நேரத்துக்கு நேரம் சாப்பிட வேண்டிய ஒரு கண்டீஷன் அதையெல்லாம் நாங்கள் சமாளிச்சு கொண்டு வர்றது ரொம்ப சிரமமாகதான் இருந்தது இப்படி இருக்கும்போது பல பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சு நாங்கள் நல்ல முறையாக சில செஞ்சு நாங்கள் இந்த தெய்வபக்தியை கொண்டு வந்து நாங்கள் கோயில் நிர்வாகத்துக்கோட ஒப்படைச்சு சிறப்பாக செஞ்சோம்